சிறந்த எளிதான வாழ்க்கை அறிவியல் தொழில்நுட்ப கணக்கு படி அது எப்படினா எப்படி சொல்லான்னா இப்போது சிம்புளாக சொல்லப்போனால் எக்ஸாம்புள் வந்து லேப்டாப்பு ஃபோன் லேப்டாப்பில் வந்து என்னென்னனா நம்மளோட மெமரிஸுலாம் வந்து ஃபோன்ல ஸ்டோரேஜ் ஆகாது அதாவது அதிகப்பட்ச ஸ்டோரேஜூ வந்து போயிட்ச்சுனால் ஸ்டோரேஜ் இல்லாமல் அவுட்டாஃப் ஸ்டோரேஜ்ல இருந்துச்சுனால் அதை வந்து நம்ம சேஃப்ட்டி பண்ணி லேப்டாப்பில் வந்து அப்படியே வந்து எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாம் தட் மீன் நம்பக்கு வந்து பிரெஷ் ஸ்பேஸ் வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் கொடுக்கும் ஃபோன்ல அதாவது இப்போ லேப்டாப்பில் வந்து மோர் மூவிஸு இன்டெர்னட்டு இஸ்யூஸ் முக்கியமாக லேப்டாப்பில் எடிட் பண்ணுறதுலாம் சூப்பராக தரமாக இருக்கும் எடிட்டிங் ஃபோட்டோஷாப் அடஸ்டாப் அடாப் ஃபோட்டோஷாப் பண்ணுறது எம்எஸ் எக்ஸல்லாம் யூஸ் பண்ணலாம் டேலி யூஸ் பண்ணலாம் டிடிபி டேலி டேலிலாம் வந்து அக்கொண்டன்சி பற்றி யூஸ்சாகும் அக்கொண்டன்சிலாம் வந்து எப்புடின்னா பேங்கிங்கு பேங்கிங் யூஸ்சாகும் அதாவது இது ஃபோன்ல யூஸ் பண்ண முடியாது ஒன்லி சிஸ்டத்தில் தான் சிஸ்டத்தில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் டேலி போட்டு ஓபன் பண்ணலாம் அதை வந்து நம்ம அக்கவுண்ட்டிங் போட்டு யூஸ் பண்ணால் இன்னும் நம்ம கொஞ்சம் நான் வந்து ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி புரிஞ்சிக்கலாம் ஃபோனு அப்புடின்னா இப்போ நல்லது எப்புடின்னா இதுதான் அமௌண்டு ஜீபே கூகுள் பே ஃபோன்பே இப்போ எதாவது முக்கியமான லிங்க் வாட்ஸ் ஆப்ல சென்ட் பண்ணுறது இப்போ டுவிட்டர் வந்து இப்போது ஒரு காலேஜோடய லிங்க் வந்து என்ன காலேஜோடய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கணும்னா அந்த டுவிட்டர் அது யூஸ்ஸாவும் வேற என்னன்னா ஃபேஸ் புக்குனா சோஷியல் மீடியாவை பற்றி இதெலாம் வந்து ஃபேஸ் புக்கில் போடுவாங்கள் வேற என்ன தட் மீன் இப்போ ஃபோன் எனி எமர்ஜன்சி கால் பண்ணுறதுக்கு யூஸ்ஸாகும் ஏதோ ஒரு அர்ஜென்டுக்கு சிக்கலான விஷயத்துல மாட்டும் போது நைசாக வந்து மெசெஜ் டைப் பண்ணி சென்ட் பண்ணுறதுக்கு இன்னும் யூஸ்ஸாகவும் மொபைலு இந்த மாதிரி வந்து முக்கியமான திங்க்ஸு ஓ ஓகே நம்மளோட சேஃப்ட்டினஸ்க்கு ஓகே எதாக இருந்தாலும் இந்த மாதிரி மொபைல் ஃபோன் யூஸ் ஆகும் லேப்டாப் வெஸ்ஸஸ் மொபைலுக்கு வந்து இதுதான் வந்து டிஃப்ரன்ஸ் லேப்டாப் வந்து நமக்கு யூஸ்ஸானது வந்து சிஸ்டத்தோடய வந்து எல்லாமே பண்ணும்போது இப்போ எடிட்டிங் பண்ணுற மாதிரி இருந்தால் குவாலிட்டி அதிகமாயிருக்கும் டேலி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம அக்கொண்டன்சி இந்த மாதிரி பேங்க்கிங் நிறையா தெரிஞ்சிக்கிலாம் அதே ஃபோன்ல வந்து ஜஸ்ட்டு ஒன்லி பில் பே தான் பண்ண முடியுமே தவிர நம்மளால அந்த டைப் பண்ணி இது பண்ணுறதுக்கு வந்து கீபோர்டில் டைப் பண்ணுற மாதிரி எந்த ஃபோன் வந்து செட்டாகாது ஏன்னா மோஸ்ட்லி வந்து பேங்கிக்கிங்ல வந்து சிஸ்டம் தான் லேப்டாப்பு மானிட்டர் கீபோர்டு இதை மாதிரி தான் அதனால ஃபோன் ஃபோன்ல வர இஸ்யூஸ்லாம் வந்து கீபோர்ட்டில் இதுக்கு ஒன்றும் செட்டாகாது ஸோ டிஃப்ரன்ஸ் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரன்ஸ் இதுதான்